இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூட நம்பிக்கைகள் வந்து நிறையவே சில பழக்கங்கெல்லாம் உண்டு என்ன அப்படினா வந்து நம்ம ஏதாவது நினச்சுட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி நினச்சிட்டு பல்லி கத்துனுச்சுன்னா உடனே வந்து அதை நம்ம நம்பிடுவோம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூனை குறுக்க போனுச்சுனா அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்ய மாட்டோம் அப்புறம் வந்து நம்மளை நமக்கே நம்மளே அறியாமல் தும்மல் வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் வந்து நம்ம பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சில மூடநம்பிக்கையெல்லா இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது யாரென்னா ஹஸ்பெண்ட் இறந்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை பார்த்துட்டு போனால் அது அபசகுனம் அப்படினெல்லாம் சொல்வாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நிறைய மூடப்பழக்கங்கள் வந்து இப்போ வரையும் பின்பற்றிகிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் வந்து நல்லாவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கனா ஜோசியம் ஜாதகம் அப்புறம் குறி சொல்கிறவங்க இவங்கள்ட்டெல்லாம் வந்து அதிகமாக அவங்களையெல்லாம் நம்புவாங்க இப்போ வந்து ஒரு ஜோசியக்காரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கெ கெட்டது நடக்கபோது இந்த பூஜை பண்ணுங்க இல்லைன்னா இங்கே வந்து ஒரு ரெண்டாயிர்ரூபா பணம் கட்டி இதைப் பண்ணுங்கள் அதைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து ஈஸியாகவே நம்பி அதெல்லாம் செய்வாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போகிறோம் அப்படினா அங்கே வந்து சாமி வருது சாமி வந்து ஏதோ சொல்லுது அப்படின்னா அதையும் நம்புவோம் கடவுள்னு ஒருத்தங்க இருக்காங்க பட் ஆனால் அதை வச்சு நிறைய மூடநம்பிக்கைகள் வந்து இவங்களே வளர்த்துக்கறாங்க இப்போ ஜோசியக்காரவங்கள் ஜாதகக்காரங்கள் குறி பார்க்கறவங்க அவங்கிட்டயெல்லா வந்து அதிகமாக பணத்தை கொடுத்து ஏமார்றது அந்த மாதிரி இன்னும் நிறைய மூடநம்பிக்கைகள் வந்து மக்களிடையே இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக நிலவி வந்துட்டுருக்கு வேறு மூடநம்பிக்கைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலதாவே அதாவது இப்போது நம்ம போகும் போது யாரான்னா வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம தடங்கலாக நினைப்போம் அவங்க எதுக்காது கூப்பிட்டுருப்பாங்க என்னடா இவங்க போகும் போது கூப்பிடறாங்களே அப்படினு நினச்சிட்டு அதை வந்து ஒரு தடங்கலாக நினச்சி நம்ம இது பண்ணுவோம் அப்புறம் வந்து நம்ம வயசில் மூத்தவங்க யாராவது வந்து இதைப் பண்ணாத அதைப் பண்ணாத அப்படின்னு சொன்னாக்கூட அதையுமே வந்து நம்ம தடங்கலாக வந்து நினைப்போம் இதனால் தான் நம்ம வந்து மூட நம் மூடப் பழக்கங்கள் வந்து நம்ம நம்மகிட்ட வந்து அதிகமாகவே இருக்குது